நான் எனக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தோட்டம் வைக்கும் போது நான் வந்து போய் அவங்களுக்கு உதவி பண்ணேன் எங்கள் வீட்டிலியும் வந்து நான் வந்து தோட்டம் வச்சிருக்கேன் அந்த மாதிரியே என் வீட்டில் நான் பண்ணதை வந்து அவங்களுக்கும் வந்து சொன்னேன் அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு மண் நல்லா உரமா நல்லா வந்து வளமாக இருக்கறதுக்கு நல்லா பள்ள பள்ளமாக மண்ணில் நல்லா பள்ளம் தோண்டி மாட்டு சாணம் அப்புறமேட்டா ஆ ஆட்டு புழுக்கை இதை இதை வந்து அங்கே உரமா போட்டு நல்லா வந்து மண்ணை வந்து கிளறிவிட்றணும் கிளறிவிட்டு அதை நல்லா காற்றோட்டமா ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டா செடி தோண்டுறது செடி வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பள்ளம் தோண்டி அதை ஒரு நாளைக்கு அப்படியே காற்றோட்டமா விட்டுறணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து செடி வச்சு அதை வந்து நம்ம நல்லா மூடி வச்சு அதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா பராமரித்துட்டு வந்தால் நல்லா வந்து வாலிபமாக செடி வளரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸெலாம் நல்லா வளர்றத்துக்கு வந்து பூவெலாம் நல்லா பூக்கிறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோல் இருக்குங்க இல்லையா அதை வந்து நான் வெங்காய தோலை தண்ணியில் வந்து ஊற வச்சு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து அது அந்த செடி மேல் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த செடியில் வந்து நல்ல நிறையா பூ பூக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த இதுவுமில்லாமல் ரோஸுக்கெலாம் வந்து அந்த சிவப்பு ரோஸு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இருக்குது இல்லையா பன்னீர் கூட கொஞ்சோண்டு லெமன் லெமனை சேர்த்து போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லா பூப்பூக்கும் அதே மாதிரியே ரோஸ் செடிக்கு டீ தூள் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற டீ தூளை வந்து அதுக்கு வச்சால் வந்து பூப்பூக்கும் இந்த டிப்ஸ்லாம் தான் வந்து நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னேன்